காலப்போக்கில் புகைப்படம் எடுக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி மாறிடுச்சுன்னா இப்போ ஒவ்வொரு அப்போலாம் வந்து நம்ம எல்லாம் கிளம்பி கொண்டு போய் ஒரு ஊர் புகைப்படம் எடுக்கிற கடையில் கொண்டு போய் நம்ம இருந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதே மாரி கையில் கேமரா கொண்டு வந்து நம்ம வீடுங்களுக்கு வந்து மொபைலில் அதாவது கேமரா புகைப்படம் எடுக்கிறது வந்துச்சு அதற்கப்பறம் எப்படி பார்த்தீங்கன்னா கேமரா மூலியமாக நம்மளே வந்து கடைங்கள்லந்து பர்ச்சேஸ் பண்ணி கடைங்கள்லந்து வாங்கி அதை நம்ம வந்து வீடுங்களில் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க அதற்கப்பறம் வந்து கேமராலையும் வந்து படம் எடுக்கிறது ரெண்டுமே வந்துச்சு இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே நம்ம கையில் இருக்க மொபைல் கேமராக்கள் வந்து செய்து மொபைல் கேமராக்களே வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் மென்பொருளை வந்து நமக்கு பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்க ஸ்போ அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேணா நம்ம வந்து கேமரா மூலம் புகைப்படம் எடுக்கலாம் புகைப்படம் கேமராவில இருக்கிற எல்லா வசதியும் முதி புதிய மொபைல் ஃபோனில் இப்போ கொண்டு வந்துவிட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு காட்சியை நம்ம உடனே பண்ணணுன்னா நம்ம வந்து மொ ஃபோட்டோ எடுக்குறவங்களை மட்டும் தான் நம்ம கேமரா எடுக்கிற புகைப்படக்காரர்களலாம் கூப்பிட வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்மளே அதை எடுக்கலாம் நம்மளே எடுத்து நம்மளே வந்து நம்ளோடைய இதில் பதிவு செய்து நம்ம யார் யாருக்கு வேணாலும் நம்ம அனுப்பலாம் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போய் இந்த இப்போ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில யார் யாரை பாத்தேன்றதை பதிவு செய்யறதுக்கு இந்த மொபைலில் இருக்க கேமரா வந்து ரொம்ப உதவியாக இருக்கு ஒவ்வொரு ஃபோ மொபைல் கேமரா வச்சுருக்கவங்களுக்கும் அவங்க செய்யும் வேலைகள் அதற்கப்பறம் செய்யற பதிவுகளை பதிவதற்கு கேமரா மூலியமாக அதை வந்து நம்ம புதிய மொபைல் ஃபோன் மூலியமாக நம்ம அதில் எடுத்துக்கலாம் இதால என்னென்னா வேலைகள் வந்து மிகவும் துரிதமாக வேலை நடக்குது நம்ம செய்யும் தொ வேலைகளை துரிதமாக மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த கேமரா மூலியமாக மொபைல் மூலியமாக நம்ம பதிவு செய்து அனுப்பலாம்